நான் யாருக்கும் பெருசாக சொல்லிக்கொடுத்ததில்ல பட் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணமாட்டோம் நீச்சல் தெரிலனா வந்து வா எங்கள்கூட வா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் தெரிலையா சாமி நீ அங்கே இருப்பா நாங்கள் போய்கிறோன்ற மாதிரி இருந்துருவோம் நான் ஆனால் நான் கற்றுக்கிட்டது பார்த்திங்கனா என்னையெல்லாம் அப்படி தான் தண்ணிக்குள்ளேலாம் தூக்கி பதினஞ்சு இருபது அடி ஆழம் இருக்கும் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டு ஃபோர்த் ஸ்டாண்டர்டு படிக்கிறப்போ அவங்க பாட்டுக்கு தூக்கி எறிஞ்சிவிட்டாங்க அப்டே தண்ணிக்குள்ளே அப்படியே தத்தி தத்திங்க இந்த தத்தளிச்சுட்டு வந்து அதுக்கு அப்பறம்தான் டயர் கட்டி அப்படி கற்றுக்கிட்டது தான் அது மாதிரி சின்னச் சின்ன பசங்களுக்குலாம் சொல்லிக் கொடுத்துருக்கோம் பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்ததில்ல யாரையும் அந்த மாரி நிலமைக்கி யாரையும் தள்ளப்படலை அந் யாரையும் காப்பாற்றுற அளவுக்கு யாரும் ரொம்ப மோசமாக ஏன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஸ்சும் பண்ணது கிடையாது அதனால் அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மாரி எந்த சூழலும் வந்ததில்லை